இப்போது வந்து விவசாயத்தில் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட் ஹைப்ரிட் விதைகளா கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஒரு வருஷத்துல அறுவடை ஆகுறது எல்லாமே இப்போது வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துல இல்லைனா ஆறு மாதத்துலயே உங்களுக்கு எல்லாமே அறுவடை செஞ்சு அதை வந்து மார்கெட்டில் கொண்டு வந்து விற்கறக்கு ஆரம்பித்திர்றாங்க அதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல் கெடுதல்தான் ஆகுது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே சீக்கிர சீக்கிரமாக பண்ணி முடிக்கிற மாதிரி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இப்போது வந்து ட்ரோன் மூலியமாக அந்த செடிங்களுக்கு வந்து மருந்து அடிக்கிறது அப்புறம் தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்குமே ஏறது எல்லாமே வந்து மிஷினில் எல்லா சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடுங்க டிராக்ட்ரு அவங்களை வச்சுதான் அப்போது ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஷின்லாம் வந்துருச்சு அது மூலயமா இப்போ சீக்கிரமாக எல்லாம் பண்ணி மக்களுக்கு கொஞ்சம் அறுவடையெல்லாம் சீக்கிரமாக பண்ணி எல்லாமே கொடுத்துறாங்க